ஆ வணக்கம் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்குறேன் எனக்கு வந்து உங்கள் கிட்டேருந்து பைப்பிங் வேலைலாம் ப்ளம்மிங் வேலை எனக்கு நல்ல முறையில கிடைக்குன்னு என்னோடைய நண்பர் வந்து உங்களை பரிந்துரை பண்ணிணாரு நீங்கள் வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து குளியலறை மற்றும் வரவேற்பு அறை சமையலறை இரண்டு படுக்கை அறை இருக்கிறது அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் நல்ல முறையில எனக்கு பைப்பெல்லாம் போட்டுக் கொடுக்கணுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அதுக்கு எந்தளவுக்கு தொகை ஆகும் எங்களது ஒரே அடுக்கு கொண்ட வீடு தான் எங்கள் வீட்டில் வந்து அதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேல்லையா ஒரு இரண்டு படுக்கை அறை இருக்கும் ஒரு வரவேற்பு அறை இருக்கும் ஒரு எனக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்லையே வந்து போர்வெல் போட்டிருக்கோம் அதிலேருந்து பைப் கனெக்ஷன் எடுத்து எல்லா அறைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில வந்து பைப்பிங் செய்து கொடுத்தால் எனக்கு நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான நல்ல தரமான பைப்பு போட்டுத்தரணும் எனக்கு அந்த பைப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னை எந்த மா மா மா இந்த முறை இந்த வகைகளெலாம் எப்படி இருக்கும் இப்போ நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்புது விதமான பைப்புகளெலாம் உங்கள் கிட்ட இருக்கா குளியலறையில் யூஸ் பண்ணுறது சமைலறையில் யூஸ் பாத்திரம் கழுவுகிற இடத்துல வைக்கிறதெல்லாம்

ஆ நான் சொன்ன இந்த நான்கு அறை குளியலறை ஒன்று இரண்டு படுக்கை அறைகள் வரவேற்பு அறை ஒன்று சமையலறை இது எல்லாத்துக்கும் சேர்த்து எந்தளவுக்கு தொகை ஆகும் உங்கள்கிட்ட செஞ்சு கொடுக்கணுன்னா எழுவத்தைந்தாயிரம் எழுவத்தைந்தாயிரம் கொஞ்சம் அதிக தொகையாக இருக்குது கொஞ்சம் எனக்காக கம்மி பண்ணி தர முடியுமா உங் ஆ அதாவது என் வீடு வந்து ஒரு ஆயிரம் சதுரடி இருக்கும் அதுக்குள்ளே அதுக்கடுத்து நாங்கள் வீட்டு சுற்றி இடம் விட்டிருக்கோம் அதை சுற்றியும் எங்களுக்கு செடிகளெலாம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆ அது அந்த இடத்துக்கும் நீங்கள் வந்து பைப்பு இழுத்துக் கொடுத்தா எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து அந்த எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரி வேணுன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு போனால் எங்களுக்கு வந்து நலமாக இருக்கும் ஆ என்னோடய முகவரி வந்து இங்கே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில்தான் இருக்குது நான் வந்து என்னோடய முகவரியை உங்களோடய தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஆ எனக்கு விரைவில் வந்து பார்த்துட்டு எந்தளவுக்கு ஆகுன்றதையும் பார்த்துட்டு இன்னும் ஏதாவது பண்ணி அதிகமாக உங்களுக்கு தொகை செலவாகும் அப்படின்னாலும் அதை என்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ பைப்பு வேணும் ஆ எவ்வளோ பைப்பு வேணும் என்னென்றதை சொன்னீங்கன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரியானது பார்த்து வாங்கித் தருவேன் ஓகேவா சரிம்மா நன்றி எனக்கு இதை பண்ணிக் கொடுக்கறதுக்கு நன்றி